மேக்ஸிமம் டீன்னாலே வந்து எல்லாேருக்குமே தான் பிடிக்கும் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அது ஒரு பேடு ஹேபிட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் சில பேருக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாேருக்கும் சொல்லலை ஏன்னால் அந்த டைமுக்கு இப்போ மார்னிங்கு சிக்ஸ்த் தோ கிளாக் டீயா குடிக்கலைனா சில பேர் அடிக்ட் ஆகிடுவாங்க அதுக்கு தலைவலி பிடிச்சுக்கிறது ஒரு ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி இருக்கும் ஆ எங்கள் வீட்லேயும் போடுவோம் பட் நான் டீ அதிகமாக சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது எங்கள் மாமியாருக்கு எங்கள் மாமனார் வீட்டுக்காரரு அவர்களுக்கு போட்டு கொடுப்பேன் நான் எப்படி டீ போடுவேனால் கசாயத்தை தனியாக வெச்சுட்டு பாலை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவு டே ரெகுலராக இஞ்சி எடுத்துப்போம் ஏன்னால் அது வந்து உடம்புக்கு நல்லது டைஜஷன் இது கொடுக்குது அப்படின்றதுனால இஞ்சி போடுவேன் சோம்பு போடுவேன் எனக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் நான் சோம்பு போடுவேன் கருப்பட்டி போட்டு தான் நாங்கள் தேனீர் வைப்போம் ஏ ஏன்னால் அது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நாம் இந்தியாவில் ஃபுல்லாகவே நான் நம்ம இந்தியா எல்லா நாடுகள்லேமே வந்து தேனீர் வந்து எல்லாேருக்குமே வந்து பிடிக்கும்